சார் வணக்கங்க சார் ஆ நான் கோபி பேசுகிறேங்க சார் இங்கே பழனியில்ருந்து ஆ சார் நான் இருக்கேங்க சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஆ ஆ சார் முன்னே இருந்த பிரச்சினை எல்லாம் இப்போ ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே வேறு ஒரு பிரச்சின வந்து ஓடிக்கிட்டே இருக்குதுங்க சார் இப்போ ரொம்ப ஒரு டிப்ரெஸ்ஸுடாக ரொம்ப ஃபீல் பண்ணுறேங்க சார் மைண்டு ஃபுல்லாக கொஞ்சம் ரிலாக்ஸாக இல்லாமல் இருக்குதுங்க ஓகே

இப்போ வேலை பார்க்குற இடத்துலதான் சார் ஒரே பிரச்சினையா இருக்குது எதுனாலுமே எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு கொடுத்துட்டே இருக்காங்க அந்த வேலை யாரை பற்றி எதாவது தப்பாக சொன்னாங்கன்னாலும் நம்மளைதான் சொல்கிறாங்கற மாதிரி ஒரு தோணுது ஒரு அதுவும் இல்லாமல் எதாவது திடீர் திடீரென்னு என்னால் என்னோடய கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலிங்க சார் எப்பயுமே அவங்க மேலே ஒரு ஏன் யார் மேலேயோ இருக்கற கோவத்தை ஒருத்தர் மேலே காமுச்சிடுறேன் அந்தமாதிரி இருக்குதுங்க

சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சார் அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நாளாகவே என்னென்னு தெரிலிங்க சார் நைட்டு வந்து தூக்கமே வரமாட்டிங்கிதுங்க வீட்டுக்கு வந்தாலுமே வேலை பார்க்குற இடத்த பற்றியேதான் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது யாராவது எது சொன்னாலும் எனக்கு அதை என்னை பற்றி தப்பாக பேசுகிற மாதிரியே நினைப்பு வருதுங்க வேலை பார்க்குற இடத்துல

ம் ம்

சரிங்க சார் ஓக்

சரிங்க சார் சரிங்க சார்

சரிங்க சரிங்க சார் சரிங்க சார் ஆ தெரியுதுங்க சார் முன்னாடி இருந்ததைவிட கொஞ்சம் வீட்லெல்லாம் பிரச்சனைலெல்லாம் இது பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் சொன்னதையும் நான் வந்து ஒரு முயற்சி பண்ணுறேங்க

நான் கண்டிப்பாக கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேங்க சார் இன்னைலிருந்து அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேங்க அதுக்கப்புறம் எது இருந்தாலும் நான் திரும்பி உங்களுக்கே கூப்பிட்றேங்க சார் நான் சரிங்க ம் சரிங்க சார்

கண்டிப்பாங்க சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் நன்றிங்க சார்